விவசாயத்தில் உங்களுக்கு பிடித்த அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாயியுடைய பெண்ணா என்னை இந்தந்த கேள்வி கேட்டிங்கன்னா விவசாயம்ன்றதே பெரிய ஒரு அம்சம் தான் அதில் எல்லாமே மகிழ்ச்சிதான் அதில் வன்ட்டு சின்ன ஸ்டாட்டிங் ஸ்டேஜ் என்னவோ அதிலிருந்து எண்ட் வரைக்கும் எல்லாமே ஸ்பெஷல் தான் எங்களை பொருத்த அளவுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவங்க உழவு செய்வாங்க அந்த உழவும் போது அதுலிருந்து மண் வாசனைன்னு ஒன்று வரும் தெரியுங்களா அது அது வந்துட்டு அதுவே ஒரு ஃப்ரஷ்னெஸை ஏற்படுத்தும் அதுலிருந்து நெக்ஸ்ட் எந்த ஒரு பயிர் வச்சாலும் சரி அந்த விவசாயி வந்து பார்த்து பார்த்து பார்த்து எப்படி நம்ம பசங்களை வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி அந்த ஒரு செடியாக இருந்தாலும் அதை பார்த்து வளர்ப்பாங்க அதை பார்த்து டெய்லீக்கும் அதுக்கு ஒரு தண்ணி பாய்ச்சறதுலேருந்து ஏதாவது மாடு ஆடு மேயுதா அதை பார்த்துகிறதுலேருந்து அந்த வெயிலாக இருக்கட்டும் அந்த வெயிலையும் பாக்காமல் அதில் ஒரு சந்தோஷம் அவர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த செடியை பார்த்து அவங்க வந் அந்த அளவுக்கு புத்துணர்ச்சி அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய இழப்புகள் இருந்தாலுமே சரி அவர்களுடைய சந்தோஷத்துக்காக அவங்க எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க இதில் மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு வெதை வெதைச்சாலும் சரி என்ன பயிரிட்டாலும் சரி அதில் கடைசியாக கிடைக்கிறது இப்போது ஒரு அரிசியை நம்ம சாப்பிடறோம் அப்படின்னா அந்த அரிசி எதனால் வந்துச்சு யாரால் வந்துச்சு அவங்க எதில் இறங்குறாங்க அவங்க சேற்றுல காலை வச்சாத்தான் நம்ம சாப்பாட்டில் காலை வைக்க முடியும் என்ற டயலாக் ஏற்றார் போல் உண்மை அது தானே அவங்க கஷ்டப்பட்டதனால் தான் நம்மளுக்கு ஒரு வேளை சாப்பாடாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்குது அந்த சாப்பாடுமே சரி உங்களுடைய காசு போட்டுத்தான் நீங்கள் வாங்கறீங்க அதை சாப்பிடறீங்க அது உங்களோட இஷ்டம் தான் ஆனால் நீங்கள் அதை வீணாக்காமல் பண்ணீங்கன்னா அதனுடைய வேல்யூ எங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அது இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கூட ஏதாவது வேஸ்ட் உங்களுக்கு மீதி ஆயிடிச்சுனாலும் வேறு யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க அதில் உங்களுடைய பணமே இருந்தாலும் ஒரு விவசாயினுடைய முழு உழைப்பு அதில் அடங்கி இருக்குன்றதுதான் உண்மை அந்த விவசாயம்ன்றது யாருமே கஷ்டப்பட்டு பண்ணுறது கிடையாது எல்லாருமே இஷ்டப்பட்டு சந்தோஷப்பட்டு தான் பண்ணுறாங்க ஸோ அதை என்கரேஜ் பண்ணுங்க எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு கொடுங்க